இப்போவும் எனக்கு சின்ன ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த வயதில் சும்மா சுவுத்துல கிறுக்கிறது அப்படி தான் இருந்துச்சு அடுத்த ஒரு பத்து வயது அப்படின்னா ஸ் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து போகச்சுல்லன்னா புக்கில் அந்த ரெக்கார்ட் நோட் வரைய சொல்லுவாங்க அதில் என்னெனா எனக்கு ரெக்கார்டு வந்து செல்ஸ் அது வரையை சொல்லுறதுனால் நல்ல வரைவேன் அதனாலயே எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும் அந்த பென்சில் ஸ்கெட்ச்சு அது நான் நல்லா வரைவேன் பென்சில் டிராயிங் அடுத்து வந்து ஸ்கெட்ச்சு அவ்வளவா யூஸ் பண்ணமாட்டேன் பென்சில் யூஸ் பண்ணுவேன் பென்சிலை வச்சு தான் வரைவேன் அந்த காலத்தில் பென்சில் தான் வாங்கி தருவாங்க அதனால பென்சிலை வச்சி யூஸ் பண்ணுவேன் வேறேன்னா எனக்கு ஆர்வம்னா எப்படினா லெவன்த்து டுவல்த்துலெல்லாம் அவ்வளவா இருக்காது டென்த்து சிக்ஸ்த்து அப்போன்னா ஃப்ரீ டைம்லாம் நல்லா பென்டன் அந்த டோரிமான் அப்படின்னு கார்ட்டூன்லாம் நல்லா வரைவேன் ஒரு ஆன அனிமேசன் அதெல்லாம் நல்லா வரைவேன் கார்ட்டூன் இப்போதைக்குனா எப்போமாட்டம் நேரம் கிடைக்கிதுல ஃப்ரீ டைம்லன்னா எதாட்டம் வரைவேன் எதாட்டம் ஃபோனு ஃபோனை பார்த்து எதாட்டம் வரைவேன் இப்போதைக்கு அவ்வளவா எதுவும் வரையமாட்டேன் ஆர்டிஸ்ட்டுன்னா யாரும் தெரியாது எங்கே டீச்சர் தான் நல்லா வரைவாங்க ஆர்டிஸ்ட் அவங்க தான் ஆர்டிஸ்டுன்னு சொல்லுவேன் அவங்க தான் நல்லா வரைவாங்க வேறேன்னா எங்கள் சித்தி வரைவாங்க சித்தியும் நல்லா வரைவாங்க அவங்க டீச்சர் தான் டீச்சர்னாலே நல்லா வரைவாங்க வேறே அவ்வளே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரைகிணுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பென்சில் டிராயிங் நல்லா பண்ணுவேன் அந்த பென்சிலை வச்சி டபுல் செட்டிங் போடுவேன் டபுல் ரொட்டைன் அதெல்லாம் நல்லா வரைவேன் அடுத்தது வீட்டில் நல்ல பேப்பர் சும்மா ஃப்ரீயாக கிடந்துச்சுனா எப்போமாட்டம் ஃப்ரீ டைம் இருந்தால் பே பேப்பரில் வரைவேன் அப்படின்னா வரைஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததுன்னா ஸ்கெட்ச்சு அவ்வளவா யூஸ் பண்ணமாட்டேன்